வேலைக்கு போவும்போது மணி பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது அதனால் மணி கையில இருந்தால் அடிக்கடி பார்த்துக்கலாம் என்ன டைம் என்னான்றது அதனால் சரி ஆன்லைனில் பர்சேஸ் பண்ணுவேன் பர்சேஸ் பண்ணி நால் நாள் கழிச்சு வந்தது அதுக்கு பின்னாடி வாட்ச் ஓப்பன் பண்ணி ஐ வாட்ச் ஓப்பன் பண்ணி கையில கட்டிகிட்டு இருந்தேன் அது நாலாவது நாள் அது ஒரு அதோட விலை வந்து ஆயிரத்து அறநூறு ரூபா வருதுங்க வாங்கிட்டேன் மறுபுடியும் ஒரு ஒன் வீக் கட்டிட்டியிருந்தேன் மறுபடியும் பழுதாகி நின்றுடுச்சு கெட்டுப்போச்சு அது போயிடுச்சு அந்த வாட்சி ஏன்னா அந்த பணமே எனக்கு வேஸ்ட்டாக போயிடுச்சு மறுபடியும் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குதான்னு கேட்டால் அதுவும் இல்லைன்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க கடையில் வாங்கிருந்தால் எனக்கு பெனிஃபிட் இருந்துது தெரியாமல் ஆர்டர் போட்டுடேன் ஃப்ளிப்கார்டில் அதனால் என்ன இருந்தாலும் நம்ம நேரில் வாங்குறது ரொம்ப நல்லாயிருக்கும் காசு தான் எனக்கு பணந்தான் வேஸ்டாக போயிருச்சிங்க வருத்தமாக இருக்குது அதனால்